ஆ பெயிண்ட்டராங்க ஆ எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட்டு அடிக்கணும்ங்க போன தடவை வந்தீங்கல்ல

ஆ நல்லா இருக்கேன்ப்பா எப்படி இருக்கீங்க நீங்கள் ஆ சரிப்பா எங்கள் வீட்டுக்கு இந்தா பொங்கல் வருதுப்பா பிள்ளையெல்லாம் வருவாங்க கொஞ்சம் வந்து வீட்டில் நல்லா பெயிண்ட்டெல்லாம் நல்லா டிசைனாக நல்ல கலர் கலராக நல்லா லுக்காக அடித்து விட்டுட்டுப் போங்க ஆமாம் வாங்க வந்து வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்குங்க வீட்டை ஆமாம் பார்த்துக்குட்டு நீங்கள் என்ன எப்படி அடிக்கணும்ன்னு பார்த்துக்குட்டு என்ன கலருன்னு சொல்லுங்கள் எவ்வளோ எவ்வளோ பணம் ஆகும் எவ்வளோ பணம் ஆகும்ப்பா ஆமாம்மா ரெண்டு செண்டு வீடுதான்ம்மா ஆ பாருங்கள் ஆ

சரிம்மா ம் சரிப்பா ஆ சரிப்பா சரிப்பா நீங்கள் வாங்க நீங்கள் நல்லா வேலையை நல்லா முடித்துக் கொடுங்க நல்லபடியா பெயிண்ட்டை நல்லா கலர் கலராக அடிச் அடியுங்க நான் உங்களுக்கு எவ்வளோ பணமாக இருந்தாலும் கொடுத்துட்றேன் ஆ ம் சரிப்பா சரி சொல்லுங்கள் சீக்கரம் சொல்லுங்கள் சரி சரிப்பா பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காசைப் பற்றி பிரச்சனையே இல்லைப்பா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நல்ல ஆட்கள கூட்டு வாங்க நல்ல ஆட்களா கூட்டு வாங்க நல்ல ஆட்கள கூட்டு வந்து நல்லபடியாக அடியுங்க பணத்த பணம் பற்றி கவலைப்படாதீங்க நீட்டாக அடித்துக் கொடுத்துட்டுப் போங்க நான் க பணம் நான் உங்களுக்கு நான் இது பண்ணிக்கிறேன் பட்டி லப்போம் எல்லாம் பார்த்து தான் அடிக்கணும் வீடு நல்லா நீட்டாக இருக்கணும் வழு வழுன்னு இருக்கணும் வீடு ஆமாம் நீங்கள் பண்ணுறப்போ நாங்கள் அடுத்தவங்க வந்து கேக்கிற மாதிரி யார் பெயிண்ட்டர் அடித்தாங்கன்னு கேக்கிற மாதிரி இருக்கணும்

ஆமாம் ஆமாம் டிசைனா தான் இருக்கணும் வீடு பார்க்கும் போது நல்லா டிசைனாக இருக்கணும் நல்லா நீட்டாக பெயிண்ட்டு கலர் கலர் பெயிண்ட் அடிக்கணும் ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீட்டாக டிசைனா அடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆ வாங்க நீங்கள் சரி பரவாயில்ல பரவாயில்ல வாங்க வாங்க சரி ம் வெச்சிடவா ம் வெச்சுருங்க ரொம்ப நன்றி